நான் வந்து யூடூப்பில் எப்பயுமே சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார் எவர்னா விஜே சித்து அண்ணா விலாகு தான் பார்ப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க எப்பயுமே சரி தான் ஜாலியாகவே இருப்பாங்க அதனாலயே எனக்கு அது ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரு எந்த இடத்துக்கு போனாலும் சரி அவரு இடத்துக்கு ஏற்ற மாரி எப்பயும் அவரு அவரு மாற்றிக்கவே மாட்டார் எங்க போனாலும் சரி அவரு அவராவே இருக்கிறதால எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் அதேமாரி விஜய் டிவியில் வந்து எனக்கு டெலிவிஷனோடது வந்து என்ன பிடிக்குன்னா குக்கு வித்து கோமாளி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து ஒரு குக்கிங்கில் இவ்வளோ காமெடி பண்ணி இவ்வளோ இன்டென்ஸ் கொடுத்து அவ்வளோ கஷ்டமான இதை கொடுத்து அது செஞ்சு அதுலாம் பார்த்துட்டே இருக்க முடியும் பாக்கிறத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் கொரியன் சீரிஸ் வேணா நான் அதிகமாக பார்ப்பேன் ஆனால் எனக்கு கொரியன் சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசெண்டாக நான் லாஸ்ட்டில் லோக்கி தான் பார்த்தேன் லோக்கி அது நல்லா எப்பிசோட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது ஆறு எப்பிசோட் வந்திருக்கு நான் ஆறும் பார்த்துட்டேன் அடுத்த எப்பிசோடு கொசறோம் நான் வந்து வெயிட் பண்ணிட்ருக்கேன் அதுக்கு